மன்னர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆண்டு வந்தாங்கள் அதன் அடிப்படையில் வந்து ஆங்கி ஆங்கிலேயர்கள் வந்து ஜமீன்தார் என்ற அடிப்படையில் வந்து சாதாரண மக்களினுடைய நிலத்தை கூட அவங்க வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்ககிட்ட எங்களோட நிலத்த வாங்கிக்கினு அதிலேருந்து வசூலையும் வாங்கிப்பாங்க ஒரு அடிமைத்தனமா வந்து மக்களை நடத்தி வந்தாங்கள் ஸோ அதன் அடிப்படையில் வந்து இங்கே இருக்கிற எம் தலைவர்களை எல்லாம் போராடி தான் என்ன பண்ணாங்கன்னால் அவங்ககிட்ட இருந்து எங்கே வெள்ளையர்களை வந்து வெளியேற்றி அவங்கவுங்களுக்கு ஒரு ஊருக்கு வந்து ஒரு ராஜாக்களை போட்டு அதன் கீழ் வந்து மக்கள் வந்து பணிபுரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஷ்டத்தை வந்து கொண்டு வந்தாங்கள் ஆனால் இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு பார்க்கும்போது ஊர் ஊரா ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு தலைவர் நெம்பர் அதுக்கும் கீழே வந்து ஒரு ஒரு தெருவுக்கு என்ன இப்போ ஒரு வாட்டர் சர்வீஸ் போதா அதாவது கெரண்டு வந்து ரெகுலரேஷனா கிடைக்குதா மக்களுக்கு வந்து இப்போ கவுர்மென்ண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் சரியா வழங்கப்படுதான்னு சொல்லிட்டு தலைவர்கள் என்ற அடிப்படையில் வச்சு சேகரித்து மக்களினுடைய நிலையை வந்து கா வந்து மக்கள் வந்து இப்போ பயனடைகிறாங்க